ஆ ஏழில் நான் இங்கே ராகேஷ் பேசுறேன்ப்பா இங்கே மாதேபூர்லருந்து நம்ப இங்கே ஒரு வீடு கட்டி இருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா மாதைய பள்ளியில ஆ அதுவே ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் காணும்

ஆமாம் ஆமாம் கொஞ்சம் அதுலையே கொஞ்சம் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனும் ஆ என்னப்பா ரேட் போயிட்டுருக்கு இப்போ சிமெண்ட்டு ஜல்லி கல்லெல்லாம் ஆ ம் ம் ம் அது என்ன இப்போ ப்ரைஸ் என்ன போயிகிட்டு என்ன இப்போ இப்போ கரண்டில் என்ன போயிட்டுயிருக்கு ம் நம்பளுக்கு எவ்வளோ தேவைப்படும் இல்லை கம்பு எவ்வளோ தேவைப்படும் சிமெண்ட் எவ்வளோ தேவைப்படும் ம் அதாவது ரெண்டு ஃப்ளோருக்கு ஆ ம் சிமெண்ட்டு ஓ ஆமாம் ஆமாம் ஓ எவ்வளோ எவ்வளோ ஆவும் பட்ஜெட் மொத்தமாக நம்மளுக்கு ஒரு எஸ்டிமேஷன் அப்ராக்ஸிமேட்டாக எவ்வளோ வரும் எவ்வளோ ஆவும் ம் சரி சரிபா சரி அதான் இந்த மாதிரி பிளானில் இருக்கேன் இந்த மாதிரி மேலே போட்ற மாதிரி ஆ இந்த மாசத்துலந்தே ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கு ஆ நம்பளுக்கு ஆள்லெல்லாம் எப்படிப்பா ஆள்லெல்லாம் நீங்களே அரேஞ்ச் பண்ணிடுவீங்களா கம்பி அதுக்கு கலக்கு எல்லா மேஸ்திரி எல்லாம் ஆ ஓகே ஓகே எல்லாம் இத தனித்தனி ஆளுங்களா எப்படி

சரி சரிப்பா ம் ம் ஆ நான் அது சொல்கிறேன் அது நான் அது சொல்கிறேன் அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ஆ ஓகே ஓகேப்பா சரிப்பா சரி அது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிகுவாங்க பண்ணி வைங்க நான் அது ரெடி பண்ணிவிட்டு எப்போன்னு சொல்கிறேன் ஆ ஆ ஓகே ஓகே ஆ எப்போ முடியுது அது ஓ சரி ஓகே ஓகே சரிப்பா ஓகே ம் ஆ ஓகே